பார்த்திங்கன்னா பெண்களை அடிமையாகவே வச்சுருந்தாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க படிக்க விட மாட்டாங்க அந்த காலத்தில் வீட்டிலே வெச்சுருப்பாங்க அப்புறம் எப்படி பார்த்திங்கன்னா அடிமையாக இருக்கணுன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க அதனால பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் தைரியமாக வெளியே வந்து படிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் வேலைக்கு போகிறாங்க அதனால் நல்ல முன்னேற்றமாக இருக்காங்க அவங்க பெண்கள் பாத்திங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் நிறையா சம்பாதிக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே அவங்க இல்லாத வேலையே இல்லை அவங்க செய்யாத வேலை இல்லை எல்லா வேலையுமே அவங்களுக்கு இப்போ தெரியுது எல்லா வேலையும் மோஸ்ட்லி எல்லா பெண்களும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் திருடுகிறது பெண்கள் இப்போ நடந்து போகும்போது செயினு கழுத்துலேருந்து அறுத்துட்டு போயிடறாங்க அதனால் நிறையா பேர் பயந்துட்டு வெளியவே வர பயப்படுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் திருடுறது அந்தமாதிரியெல்லாம் இருக்காங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை அப்புறம் இதலாம் சரி பண்ணணும் குடிமக்கள் பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரி பண்றமாதிரி இருக்கணும் அதாவது பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறத்துக்கு எதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஸ்டெப் எடுக்கணும்